ஹலோ இது பிரியா கேப் சர்வீஸா என்னோட நேம் ரோஹித் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேரளா போகிறோம் ட்ரிப் செவன் டேஸ் உங்கள் கேப் வந்து எனக்கு சவன் டேஸ் ரென்ட்டுக்கு வேணும் ஒன் டேக்கு எவ்வளோ தெளசண்ட்ங்களா மொத்தமாக சவன் தெளசண்ட்ங்களா ஓகே குறைக்க மாட்டீங்களா சிஸ் தெள சிக்ஸ் தெளசண்ட் வாங்கிக்கிலாமே ஓ குறைக்கவே மாட்டீங்களா சே ஓகே என்னோடய அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் செஞ்சு ஆ ஓகே நாளைக்கு காலைல கேப் டிரைவரை எட்ன்னு வந்து விட்டுட்டு போக சொல்லுங்கள் ஆ ஓகே தேங்க் யூ